ஆ ஆமாம்ங்க சொல்லுங்கள் மொபைல் ரெட்மி ரியல்மி அப்புறம் வந்தா ஓப்போ விவோ லாவா எல்லா மொபைலும் இருக்கு ஐஃபோன்னு இப்போ நியூ லேட்டஸ்ட்டாக வந்த ஃபிஃப்ட்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்கு இது எந்த மாதிரி எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில இருக்கீங்க நீங்கள் தேர்ட்டி தௌசண்ட்லையா இப்போ விவோவில வந்த ஒரு மாடல் இருக்கு விவோ வி டொண்ட்டி நைன்னு நினைக்குறன் அது நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கு தௌசண்ட் ரேம் வந்து சிக்ஸில் சிக்ஸில் எடுத்தால் அது ஒரு ரேட் இருக்கு இருவத்தி எட்டு வரும் அது எயிட் எடுத்தால் முப்பத்தி ரெண்டு வரும் கேமரா வந்து கேமரா குவாலிட்டி வந்து நீங்கள் எந்தமாதிரி எடுக்குறீங்கன்னா கேமரா வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்க் ஆகும் ப்ராஸஸெல்லாம் நைன் ப்ராசஸ் நல்லா இருக்கும் ப்ராசஸு கேமிங்க்கெல்லாம் நல்லா யூஸாக இருக்கும் நீங்கள் ஓகேன்னா எடுத்துக்கலாம் ஸோ எந்தமாதிரி பேட்டரி லைஃப் வந்து சிக்ஸ் ஆறாயிரம் எம்ஏஹச் பேட்டரி தேர்ட்டி டூ ஆர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் நீங்கள் ஒரு முக்கால்மணிநேரம் சார்ஜ் பண்ணா ஃபுல்லாயிவிடும் யூஸ் பண்ணுற மாதிரி ஆ ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஒரு சர்வீஸ் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஃப்ரீ பண்ணிவிடுவோம் அப்புறம் டெம்பர் க்ளாஸு பவுச்சு ஹெட்செட் எல்லாம் ஃப்ரீயாக தந்துருவோம் நீங்கள் மொபைல் வாங்கறதே ரெடி கேஷ் கொடுக்கணுன்னாலும் சரி இஎம்ஐயிலையும் இருக்கு இஎம்ஐயில நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை பொறுத்துங்க இப்போ நீங்கள் அப்போ முப்பதாயராதுக்கு போனால் பத்தாயரம் கட்டிவிட்டு எடுக்குறீங்கன்னா மாதம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருந்தால் நாலு மாதத்துல போட்ரலாம் இல்லை ஒரு நாலஞ்சு மாதம் வேணும் மாதம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்டுற மாதிரின்னா நாலஞ்சு ஆறு மாதம் வரும் இதே மாதம் ஐயாயிரம் ஐயாயிரம் கட்டுறீங்கன்னா ரெண்டு மூணு மாதத்துலே போட்டு முடிச்சிரலாம் ம் என்ன பார்க்குறீங்களா இல்லை வேறு மொபைல் ட்ரை பண்றிங்களா வேறு மொபைலுங்களா வேறு மொபைல் என்ன இப்போ வி ஓப்போவில ஒன்று வந்துருக்கு ரெட்மிலையா ரெட்மியில இப்போ ட்வல் ப்ரோ ட்வல் ப்ரோ மேக்ஸு ட்வல் ப்ரோ மேக்ஸு வந்து இருக்கு அது வந்து நாற்பதாயரூவா நாற்பதாயரூபா ஆமாம் அதுவும் நீங்கள் நினைக்குற மாதிரி எல்லாம் எல்லாம் ஃபெசிலிட்டியும் இருக்கு அதில் பிராசஸு ராம் ரோம் கேமரா எல்லாமே நல்லா இருக்கும் அதில் நீங்கள் நீங்கள் எதிர் பார்க்குற அளவுக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா இப்போ சாம்சங்கில் ஒன்று வந்து இருக்கு அது வேணா ட்ரை பண்ணுறதுன்னா பண்ணுங்கள் இல்லைன்னா ரெட்மியும் நல்ல நீங்கள் ரெட்மியும் நல்லது தான் நல்லா நல்லா உழைக்கும் ஹீட் அதில் ஹீட்டிங் இஸ்ஸு இல்லை இப்போ ரெட்மியில ரெட்மின்னா ஹீட்டுக்காக பயப்படுவீங்க ரெட்மி இப்போ ஒன்றும் ஹீட்டிங் இஸ்ஸு இருக்காது ஆ அதெலாம் இருக்கும் ஐபி ரேட்டிங் இருக்குப்பா என்ன பாக்குறீங்களா இல்லையா டூ டேஸுங்களா சரி ஓகே மறக்காமல் வாங்க நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம கடையில் இருக்கு ஆ ஓகே ஓகே வாங்க மறக்காமல் வாங்க ஆ ஆ